யூஎஃப்ஓ அப் நீங்கள் பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்னனு எனக்குத் தெளிவாக தெரியல பட் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்கிறது என்னன்னா வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் பிற கிரகங்கள் பற்றிய வாழ்க்கைக் கருத்து என்னோடையது என்ன அப்படின்னு நான் சொல்ல வந்தேன்னால் அவங்க வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்லாம் நம்மளுக்குத் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க வந்து நம்ம உலகத்தில் இங்கே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம உறுதியாகவும் சொல்ல முடியாது அவங்களோட உலகமே அப்படின்றது ஒரு வேறே அதுவும் இல்லாமல் அந்த வேற்றுக்கிரகவாசிகள் வந்து மனிதர் மாதிரியே இருப்பாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அந்த கருத்தை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இதுக்கான ஆய்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அமெரிக்கா ஐரோப்பா கன்ட்ரீகள் அந்த நாட்டில் அப்படின்னா இன்னுமே வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு மேற் மேற்கொண்டு தான் இருக்கிறாங்க போயிட்டு ஆய்வுகள் போயிக்கோ போயிட்டு இருக்குது ஆனால் தெளிவான ஒரு முடிவுன்றது இன்னுமே எதுவுமே எட்டப்படலை இதுக்கான விடை வந்து எப்போ கிடைக்குன்னா நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது அவங்க இருந்தாலும் அதுக்கான அவங்க வாழ்ந்துறாங்க அவங்க வராங்க நம்ம உலகத்துக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மாய பிம்பத்தைதான் நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் இன்னும் அதை வந்து தெளிவுப்படுத்தி தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கான உறுதியான எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதோடய ஆய்வுகள் போகட்டும் நம்ம பொறுமையாக என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா